குழந்தைகள் என்பது ரொம்ப அரிதாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் யோசிப்பாங்க இப்போ வந்து விளையாட்டுத்தனமான விஷயோம் கூட நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியும் அவங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக தெரியும் ஏன்னா நம்ம வந்து அதை யோசிச்சிருக்க மாட்டோம் ஆனால் நம்மளுக்கு வர சந்ததிகள் அது யோசிப்பாங்க சிறப்பாக செய்வாங்க இதே மாதிரி நிறைய விஷயோம் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் இந்த விஷயோம் செய்வாங்க இது நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்